நான் புகைப்படம் எடுப்பதில் முறையான பயிற்சி பெற்றிருக்கேன் ஏன்னா சின்ன வயசிலருந்தே புகைப்படம் எடுப்பதில் எனக்கு ஆர்வம் இருந்ததனால நான் வகுப்புகள் போய் புகைப்படம் எடுப்பதை வந்து கற்றுகொண்டேன் ஒரு நல்ல புகைப்படம் கலைஞராக என் திறமையை நான் எப்படி மேம்படுத்திக்கொள்கிறேன் அப்படின்னா அடிக்கடி நான் வந்து வெளியூர் பயணங்கள்லாம் போவேன் அங்கே விலங்குகள் பறவைங்கள் நீர்வீழ்ச்சிகள் பூக்கள் இது எல்லாமே புகைப்படம் எடுக்கிறதுனால எனக்கு வந்து புகைப்படம் எடுப்பதில் ரொம்ப ரொம்ப ஆர்வம் வந்துச்சு அதுக்கப்புறமாக என்னோடய இன்ஸ்பிரேஷன் வந்து என்னோடய மாமாவும் பக்கத்து வீட்டு அண்ணாவுந்தான் அவங்க நல்ல முறையாக பயிற்சி எடுத்து ஒரு நல்ல புகைப்படம் கலைஞராக இருக்காங்க அதனால என்னோடய இன்ஸ்பிரேஷனாக அவங்க தான் இருக்காங்க அவங்கக்கிட்ட இருந்து தான் நான் வந்து புகைப்படம் எப்படிலாம் எடுக்கலாம் எப்படிலாம் அழகுபடுத்துனால் ஒரு புகைப்படம் அழகாக தெரியும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறமாக எனக்கு வந்து சின்ன வயசுலருந்தே விலங்குகள் அழகாக குளிக்கறது பறவைகள் பறக்கிறது நீர்வீழ்ச்சிகள் நீ நீர்வீழ்ச்சிகள்லருந்து நீர் விழுகிறது இது எல்லாம் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிறனால அதை வந்து ஒரு நினைவுகளாக நான் சேமிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால ஒரு நல்ல புகைப்படம் எடுத்தால் நல்லா எ எப்பவும் பார்த்துகிட்டு அழகாக சந்தோஷமாக ரசிச்சிக்கிட்டுக்கு இருக்கலாம் அப்படிங்கிறக்காக நான் புகைப்படம் எடுப்பதில் வந்து முறையாக பயிற்சி எடுத்து ஒரு நல்ல மு இது பா புகைப்பட கலைஞராக ஆகணும்ன் நினைக்கிறேன்